ஆ சார் நவீன் அப்லைன்ஸ் ஸ்டோரா ஆ சார் நான் கொழுந்தங்குடிலேர்ந்து பேசுகிறேன் ஆ சார் நான் என்னோட ஓன் யூஸ்க்காக நான் ஒரு அயர்ன் பாக்ஸ் ஒன்று வாங்கலாம்ட்டு இருக்கேன் ஆ உங்க ஆமாம் சார் என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் என்னோட சாரீஸ் அன்ட் சுடீஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறா மாதிரியே கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிலைன் பண்ணுறீங்களா

ஓகே

ஓகே ம் ம் ஓகே

ஓகே சார் எனக்கு கொஞ்சம் லாங்லாஸ்டிங்காக இருக்குறமாதிரி சொல்லுங்கள் அது பஜாஜ் ஓகே தானே ம் ஓகே எலெக்ட்ரிசிட்டி கன்ஸம்ஷன்லாம் கம்மியாக இருக்கும்ல ஓகே சார் ஓகே ப்ரைஸ் என்ன சார் சொன்னீங்க ஓகே ஓகே சார் புரியல புரியல சார் என்ன கேட்குறீங்க ஆ பட் ஆ ஆ புக் பண்ணிவிடுங்க சார் வாங்கிக்கறேன் நான் வந்து ஓகே தேங்க் யூ சார் ஓகே சார் தேங்க் யூ